ஹலோ சார் சொல்லுங்க ஆமாம் சார் லக்ஷ்மி ஃபோர்டு ஷோ ரூம் தான் அதுதான் சார் எப்படி பட்ட கார் எதிர்பார்க்கறிங்க என்ன பட்ஜெட் சார் இப்போ ஃபோர்ட்டில் ஜிபிஆர்னு ஒரு மாடல் இறக்கிருக்காங்க ஃபுல் ஆட்டோமேட் ஃபுல் ஆட்டோமெட்டிக் சென்சார் தான் சார் எல்லாம் அது மாதிரி நம்ம இப்போ வந்து க கரடு முரடான ரோட்டில் போவது நல்லா சஸ்பென்ஷனோடு உங்களுக்கு அந்த இதே தெரியாது உள்ள எதுவும் ஆ வேறு வந்து ஃபுல் சென்சார் தான் சார் பாடி எல்லாமே ம் இல்லை இல்லை சார் நீங்கள் உள்ளே வந்து டிஜிட்டல் மீட்டரு ஃபுல்லாக புளூ டூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப லாங் டிரைவ் போகறிங்கன்னா இந்த ஸ்பீட் லிமிட்டை வெச்சுக்கிலாம் இவ்வளோ தான் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட் அது மாதிரி இப்போ வந்து டயரும் இப்போ வந்து ரொம்ப சைஸ் பட்டன் சைஸ் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் எதிர்பார்க்கற பட்ஜெட் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் நீங்கள் வந்து ஓகே ஆகும் சார் டவுன் பேமெண்ட்னால் அது ஓகே தான் சார் அது தான் சார் சொல்கிறேன் நீங்கள் இஎம்ஐக்குனால் இதை கொடுத்துட்டு கார் வந்து ஃபைவ் லேக்ஸ் வரும் சார் ஆமாம் சார் ஏன்னால் ஃபுல் ஏசி எல்லாமே இப்போ சென்சார் தான் அது மாதிரி இப்போது வந்து பேனெட்டு எல்லாமே ஆட்டோமெட்டிக் சார் நம்மளாம் போய் இறங்கி திறக்கணும் அது மாதிரி அதெல்லாம் கிடையாது பேஸ் டிஸ்டன்ஸ் ஒரு த்ரீ ஃபீட் இருக்கும் சார் ஆ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்பீட் பிரேக்கரெலாம் அந்தளவு இதாக எதுவும் கீழே உரசாது அது மாதிரி கேமரா உண்டு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் டேஷ் போர்டில் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒன் மந்த் சர்வீஸு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் ஆ ஓகே சார் ஆ ஓகே தான் சார் இஎம்ஐ பண்ணிக்கலாம் சார் அது ஒன்றும் இ என்ன சார் ஆ ஓகே அதெலாம் பார்த்து பண்ணிக்கலாம் சார் அதுதான் நீங்கள் ஆ ஆ சரிங்க சார்